தேசிய பறவைகள் தினம் கொண்டாட்றதை பற்றி எனக்கு தெரியும் அத கொண்டாடுறது ரொம்ப நல்ல விஷயம் மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வுகள் தெரிவதற்காக தான் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை அரசாங்கம் உருவாக்கிருக்கு அது எப்போ கொண்டாடப்படுகிறதுன்னா வருஷம் வருஷம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தான் பறவைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறாங்க ரொம்ப முக்கியமானதான ஒரு கொண்டாட்டம் தான் இது மற்ற பண்டிகைகள் மற்ற பண்டிகைகள்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு மக்களுக்குங்கம் போது இந்த தினத்தையும் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி வருடம் ஒருமுறை நம்ம ஜனவரி ஐந்தாம் தேதி கொண்டாடுறது இல்லாமல் மக்களுக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்குமா இல்லையாங்கறது எனக்கு தெரியலை ஒரு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர்ன்னு ஒரு தேதி சொல்ற மாரி இந்த பறவைகள் தினம் வந்து இன்னும் மக்கள் இடையே போய் விழிப்புணர்வு அது சேரலங்கறது வந்து என்னோடைய சிறிய கருத்து இதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும் பறவைகள் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மரங்களுடைய சந்தோஷமானது தாக்கங்கள் எல்லாமே பறவைகளோட இருந்து தான் வருது பறவைகள் நம்மளுக்கு வேணும்னா மரங்கள் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கணும் அதை நிறையா நம்ம வளர்க்கணும் அப்பட்னா தான் பறவைகளும் நிறையா வளரும் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடுற அந்த இதுவும் காலம் காலமாக நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் மரங்களை நாம வெட்டாமல் வளர்க்குறது மூலியமாக அந்த பறவைகளுக்கு அது ஒரு வீடாக அமையிறது மூலியமாக இது நம்மளுக்கு நான் இப்போ சொல்லுற விஷயங்களைய மக்கள் இடையே பெரிய ஒரு விழிப்புணர்வா நம்ம ஏற்படுத்த வேணும் அது மிகவும் ரொம்ப கம்மியான கம்மியாக தான் இருக்கு அதற்கான ஏற்பாடுகளை நம்ம யாரிடமும் உதவிக்கேட்டு அந்த கருத்துக்கள மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமோ அதை என்னென்னு ஆராஞ்சு நம்ம கண்டிப்பான முறையில் சேர்க்கணுங்கறது என்னோட கருத்து பறவைகள் ரொம்ப அற்புதமானது அது காலங்காலமாக நம்மளோட சமூகங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு சொல்லுற ஒரு பொருளாக அது காலங்காலமாக வரணும் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதியும் அழியாம காலம் காலமாக அந்த நாளில் நம்ம கொண்டாடப்படலாம்